ஹலோ யாருங்க நீங்கள் ஆமாம் மேடம்

ம் சரிங்க கண்டிப்பாக தரேங்க மேடம் எவ்வளோ வேணுன்னு சொல்லுங்க நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் சொல்கிறேங்க லட்டு லட்டு ஜிலேபி மைசூர்பாக்கு பாதுஷா ரசகுல்லா பால்கோவா மிக்சர் முறுக்கு நிறைய கார ஐட்டம் நிறைய இருக்குதுங் மேடம் ஆ ஆ தேங்க்யூ மேடம் உங்களுக்கு எப்போ வேணும்ன்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தட்றோம் சரிங்க சரிங்க சரிங்க ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபாங்க

சரி பார்த்துக்கலாம் நீங்கள் வாங் வாங்க பார்த்துக்கலாம் ம் சரிங்க மிக்சரெலாம் புதுசாக போட்டிருக்குது காராப்பூந்தி முறுக்கு அரிசி முறுக்கு நெய் முறுக்கு நிறைய ஐட்டங்கள் நிறைய போடுகிறோங்க என்னென்ன தேவையோ என்னென்ன தேவையோ அதை கொஞ்சம் சொல்லுங்க அதுவே பண்ணிக்கலாம் ம் சரிங்க ம் சரிங்க ஸ்வீட்டும் மைசூர்பாக்கு நல்லாயிருக்கும் பாதுஷா நல்லாயிருக்கும் எல்லா ஸ்வீட்டுமே ம் சரி இதை பேக் பண்ணி நான் அனுப்பி சரிங்க சரிங்க சரி வாங்கிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி நான் அனுப்பிடுறேன் சரிங்ளா சரி சரிங்க சரிங்க சரிங் லட்சுமி ஸ்வீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நிறைய இடத்துலக்குதுங்க உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ நிறைய எங்கள் கிளைகள் நிறைய இடதுலக்குதுங்க நாங்கள் எப்பேயுமே நெய் போட்டு நீட்டாக செய்வோங்க நாங்கள் சொந்தமாக செய்கிறோம் அதனால் தான் கஸ்டமர் நிறைய நம்ம கிட்டே வராங்கங்க செரி செரி செரி சரிங்க நாங்கள் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க நாங்கள் செய்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்குறிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நீங்கள் என்ன மாதிரி செய்ய சொல்கிறிங்களோ அதை மாதிரி செஞ்சு கொடுக்கறோம் செரி சரிங்க ஆ ஓகேங்க மேடம் ஓகே ஆ ஓகே மேடம் ஓகே ம் ம் ம்